ஹலோ நான் வந்துவிட்டு சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில படிக்க படிச்சிக்கிட்டுருக்கோம் எங்களுக்கு ரெண்டுப் பேர் தங்கற மாதிரி ரூம் வீடு வேணும் ஒரு ரெண்டுப் பேர் தங்கற மாதிரி ஒரு மூவாய ருபா இருந்துதுன்னா பெட்ராக இருக்கும்

வாடகை ஒரு மூவாய ருபா அந்த ரேஞ்சு இருக்கணும் அட்வான்ஸ் எவ்வளோமா அட்வான்ஸ் எவ்வளோ இருக்கும் ஆ ஆ சரிம்மா பரவாயில்லை இப்போக்கி ரெண்டு பேர் தான் ரூமுக்கு ஆ இல்லை எல்லா நாளுமே அல்மோஸ்ட் இருப்போம் எதாவது ஃபங்க்ஷன் கிங்க்ஷன் வந்தால் தான் ஊருக்கு போவோம் அந்த மாதிரி ஆ இல்லை வீட்டில எதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் நாங்கள் போவோம்

ம் அது மாதிரி போகறத்துக்கு அடிக்கடி போக மாட்டோம் ஏன்னா ஒர்க் இருக்கும் சில டைம் போகறத்துக்கு வாய்ப்பு இருக்கு

தண்ணி வசதிலாம் எப்படிம்மா இருக்கும் ஆ எப்படி மோட்ரு வாட்ரு ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸும் வருமா ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஆ சரிம்மா கரண்ட்டு பில்

ஆ ஓகேம்மா ஓ சரிங்கம்மா ஓகேம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குறோம் எப்பையிலேர்ந்தும்மா வரலாம் இது வாடகைக்கு எனக்கு இடம் அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுங்களேன் அடுத்த மாதத்துலேர்ந்து சரிங்கம்மா ஓகே ஓகேம்மா இப்போ பேரெண்ட்ஸ் எதுவும் வந்தால் ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அப்படி தங்கலாமா பேரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து தங்கற மாதிரி இருந்தால் ஓ அதனால தங்க முடியாது ஓ ஓ சரிங்கம்மா சரிங்கம்மா